மோசமான அனுபவம் அப்படின்னா அது நாங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குனோம் அது வந்து இனிமேல் அப்படி செய்யவேக்கூடாது அப்படின்னு போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவம் தான் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ரெண்டாவதாக நாங்கள் வந்து ஒரு வண்டி வாங்கினோம் எங்கள் அண்ணேன் வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு நடந்து நடந்து போகிறானே எல்லாத்துக்கும் நடந்து நடந்து போக வேண்டியதாக இருந்தது கடைக்கு போகிறதுக்கு கூட சரி ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி விலையா இருந்தது ஒரு பத்தாயரருபா அப்படி இருந்தது வண்டி சரி நல்ல நிலையில இருக்குதுன்தான் சொன்னாங்கள் சரின்னு நாங்களும் ஒரு பத்தாயரருபா கொடுத்து ஒரு வண்டி வாங்கினோம் ரெண்டாவதாக ஒரு வண்டி வாங்கினோம் அந்த வண்டி என்ன பண்ணுச்சு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு கிலோ மீட்டருக்கே அது வந்து ஒரு ஒரு லிட்ரு பெட்ரோல் பிடிக்கிது போக போக ஐயோ அதை வச்சு நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுவா சம்பாதிக்கிறோம்னா இரநூ முந்நூறுரூபா அது பெட்ரோலுக்கே போய்டுது அந்த மாரி ஒரு நிலையில இருந்தது அந்த வண்டி ரொம்ப மோசமாக நாங்கள் ஒரு வாரம் தான் அது கிட்ட நாங்கள் அந்த வண்டியை வச்சிருந்தோம் இனிமேல் நாங்கள் வந்து ரெண்டாவதாக அந்த வண்டியை வாங்கவே கூடாது அப்படின் சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டோம் அதுவும் இல்லாமல் அது போக போக பஞ்சர் ஆகுது அப்புறம் வந்து லைட் வேலை செய்யலை அப்புறம் ப்ரேக் வேலை செய்யலை எதுவுமே போகப்போக அப்படியே செலவு இழுத்துக்கிட்டே போகுது ஆ சரி இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அதுவும் போக போக எவ்வளோ வண்டி வாங்கும்போது பத்தாயரருபா நாங்கள் வந்து வண்டிக்கு கொடுத்து வாங்கினோம் வண்டி வாங்கிட்டக்கப்புறம் பதினஞ்சாயருபாய்மா எங்களுக்கு வந்து வண்டியே செலவாச்சு அப்புறம் எப்படி அதை நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு கஸ்டமாக இருக்குதுன் தான் சொல்லிட்டு நாங்கள் வண்டி வாங்கினோம் அதுவே வந்து வருமானத்துக்கு அதிகப்படியாக அது வந்து வந்து கஷ்டத்தை கொடுக்குது சரி நம்ம இனிமேல் வந்து ரெண்டாவதாக பொருளாக நம்ம வாங்கவே கூடாது அப்படின் சொல்லிட்டு அந்த வண்டியை முத வேலையாக ரொம்ப போராடி அவங்கக்கிட்டத்தட்ட அந்த வண்டியை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து

இப்போ ஒரு பொருள் வாங்கினாலும் நல்ல பொருளாக வாங்கணும் இனிமேல் ரெண்டாவதாக வந்து பொருள் வாங்கவே கூடாது